இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலருந்தே நம்ம பேசிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அவ்ளவாக இங்கே யாரும் பேசறதில்லை இங்கிலீஷ் தான் பேசிட்டுருக்காங்க ஒரு ஆஃபீஸ் போனாக் கூட இன்ட்ருவியூவில இங்கிலீஷில் தான் கேள்வி கேட்கறாங்க தமிழ்ல அவ்ளவாக கேள்வி கேட்கறது இல்லை அப்புறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ் தான் ஃபர்ஸ்ட்டு மூத்த மொழியா இருந்துச்சு இப்போ வந்து ஹிந்தி தான் அடுத்த மொழி ஹிந்தி இங்கிலீஷ் வந்து அடுத்த மொழியா இருக்கு நம்ம தமிழ் வந்து ரொம்ப பின் தங்கிப் போச்சு தமிழ் வந்து இப்போ அவ்வளோக்கு சிட்டிலியோ வில்லேஜ்லையோ யாரும் அவ்வளோக்கு பேசறதே இல்லை இப்போ வந்து ரொம்ப ஆ ஆதி காலத்து மனுஷங்க வந்துவிட்டு தமிழ்ல பேசிட்டுருந்தாங்க இங்கிலீஷ் தான் வந்து எல்லாரும் அதிகமாக பேசிட்டுருக்காங்க